எங்கள் பகுதியில் வந்து ஒரு நாற்பது டாக்டர்ஸாவது இருப்பாங்க சுகாதாரப்பணியாளர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிற அளவுக்கு எங்கள் எங்கள் மாவட்டத்துலையே கௌர்மென்ட் ஹாஸ்ப்பிட்டலுக்கு பக்கத்தில் இது காலேஜும் திறந்துருக்காங்க அங்கே நர்சிங் படிக்கிற ஸ்டூடன்ட்ஸ்லாம் அங்கே படிச்சு தங்களோடய வாழ்க்கைத் தரத்தை வந்து மேம்படுத்திக்கிறாங்க ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து அவர்களுக்கு கரெக்டரான ட்ரீட்மென்ட் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டுருக்காங்க மருத்துவர்கள் நர்ஸஸெலாம் படிக்கிறதுக்கு எங்க சுற்றுவட்டாரத்தில் தனியார் மருத்துவம் தனியார் காலேஜும் கௌர்மென்ட் காலேஜும் நிறையாவே இருக்குது அதனாலே நாங்கள் படிச்சு எங்களோடய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி மேம்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்ன கிராமத்திலியும் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க இப்போ லவல்த் டுவெல்த் முடுச்ட்டு சில பேரால் அதிக காசு கட்டி படிக்க முடியாது மேற்படிப்புக்கு அப்போ வந்து டூ இயர்ஸ் கோர்ஸெலாம் முடுச்ட்டு நர்ஸஸ்லாம் சில பேர் ஒரு சின்ன சின்ன ஹாஸ்ப்பிட்டல்யும் ஒர்க் பண்ணி தங்களோடய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறாங்க இதுமாதிரி ஒவ்வொரு சைடுலையும் ஒவ்வொரு விதமாகவும் ஒர்க் பண்ணுறாங்க இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது